ஹலோ வணக்கம் மேம்

ஆமாங்க கட்டிவிட்றோங்க அப்படி இல்லைங்க நாங்களும் கட்டுறோன்னுதான் சொன்னோம் வரேங்க அக்கௌண்ட்டு இல்லைங்க எங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதே சரி யூஸ் ஆகுதுன்னு தான் ஓப்பன் பண்ணிணோம் நாங்களும் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் கேட்டுகிட்டு தான் இருக்கோங்க அவங்க யாரும் கட்ட மாட்டேங்கிறாங்க நீங்களே வந்தீங்கன்னால் கொஞ்சம் ஆகுங்க சார் மேனேஜர் திட்டுறாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னால் யாருமே கேட்க மாட்டங்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னால் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கும் கொஞ்சம் வாங்க சார் நீங்கள் சரிங்க நாங்கள் ஆள் சேர்த்துறோம் நீங்கள் வாங்க ஓகே